இருபது நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு பதினேழு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து பதினைஞ்சி பத்து நாலு ரெண்டாயிரத்து பதினேழு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரம்